எனக்கு பிடித்த பருவம் வந்து டீனேஜ் பருவம் டீனேஜ் வந்து நாம் வந்து எதில் இருந்து சொல்லுவோம் அப்படின்னா பதிமூணு வயதில் இருந்து பத்தொன்பது வயசு வரைக்கும் சொல்லலாம் சோ அது வந்து பதின் பருவம் அப்படின்னு சொல்லுவாங்கள் இந்த பருவத்தில் வந்து எல்லாருக்குமே இயல்பாக காதல் வருவது சாதாரண விஷயம் தான் அது வந்து ஸ்கூல் டேஸ்ஸாக இருக்கலாம் இல்லை காலேஜ் டேஸ்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து ஒர்க் பிளேஸ் போற இடத்துலேயாவும் இருக்கலாம் அந்த டைமில் எனக்கு ஞாபகம் வரது பார்த்தீங்கன்னா காலேஜ் டேஸில் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போனது தான் அந்த டைமில் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கள் கொடைக்கானல் போகிறத்துக்கு அப்போ பஸில் ஏறி ஒரு குத்தாட்டம் போட்டாங்கள் பொண்ணுகளும் பசங்கங்களும் அந்த மாதிரி ஒரு என்ஜாய்மென்ட்டை நான் வேற எங்கேயும் பார்த்ததுக் கிடையது அதுவும் ரெண்டு பேருக்குள்ளே அந்த அட்ராக்க்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் கையை பிடிச்சு ஆடுகிறது என்ன தூக்கி வச்சு ஆடுகிறது என்ன அதில் படுத்துக்கிட்டு ஆடுகிறது என்ன இப்படி எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுவும் அந்த மேலே கொடைக்கானலில் மேலே ஏறுகிற டைமில் எல்லாருமே வந்து நல்லா கூலிங்காக இருக்கிற டைமில் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கள் மைண்ட் ரிலாக்ஸ்ஸாக இருப்பாங்கள் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த யங்ஸ்டருக்கு இருக்கிற சந்தோஷம் வேறு யாருக்குமே கிடைக்காது அப்படி ஒரு என்ஜாய்மென்ட் அது அதனால் தான் வந்து பதின் பருவம் அப்படின்றது டீன் பருவம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான பருவம் வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்து அந்த பருவத்தோடய நினைவுகள் எப்போயுமே இருக்கும் அந்த நினைவுகள் இல்லாத நாள் யாருக்குமே இல்லாமல் இருக்காது அது வந்து வயதானாலும் சரி இல்லை அந்த வயதில் இருந்தாலும் சரி எல்லாருக்குமே அந்த வயசோடய என்ன எண்ணலைகள் எப்போயுமே மனசில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அது என்ன தான் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தாலும் இதை யோசிச்சு பார்க்கும் போது வர சந்தோஷம் வேறு எங்கேயுமே கிடைக்காது எல்லாருக்குமே அந்த டைமில் காதல் வயப்படுகிறது வந்து சாதாரண விஷயம் தான் அந்த ஒரு நோய்ன்னு சொல்லுவாங்கள் இந்த ஏஜ்ஜில் அந்த டீனேஜ்யில் மட்டும் தான் அவங்களால் வந்து அந்த நோய் வந்து என்ஜய் பண்ண முடியும் மற்ற எந்த ஒரு ஏஜூலேயும் அவங்கள்லால் என்ஜாய் பண்ண முடியாது மற்ற ஏஜ்ஜில் வரது வந்து அது வேறு விஷயம் ஆனால் இந்த ஏஜ்ஜில் வர அந்த காதல் அப்படின்றது வந்து இந்த டீனேஜ் பருவத்தில் மட்டும் தான் உங்களால் வந்து என்ஜாய் பண்ண முடியும்